முதலில் வந்து பட்ஜெட் போடுகிற பழக்கம் இருக்கணும் அதில் நம்ம வருமானம் எவ்வளவு வருது அப்படிங்கிறதாம் செலவினங்கள் எவ்வளவு இருக்குது முக்கியமான செலவு எது சுமாரான செலவு அவசியமில்லாத செலவு ஆடம்பர செலவு இதுவெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுப் பார்த்துக்கணும் எழுதிக்கணும் அதில் முக்கியமான செலவில் நாம் எதையுமே குறைக்க முடியாது ஒரு சுமாரான செலவுலங்கும்போது காஸ்ட்லியாக இருக்கிறதை கொஞ்சம் குறைவான விலையில வாங்கிக்கலாம் ஆடம்பர செலவுங்கும்போது நம்மளுக்கு மீதம் இருந்தால் ஆடம்பர செலவுக்கு நம்ம போகலாம் இல்லை மீதம் இல்லைனா அந்த அந்த தரம் வந்து ஆடம்பரச் செலவை வந்து தவிர்த்திடலாம்